பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதிமூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஐந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பதினாறு பன்னெண்டு ஆயிரத் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது